இந்தியாவின் பருவநிலை எப்படி இருக்குதுன்னா குளிர்காலம் மழைக்காலம் வெயில்காலம் மார்ச் ஏப்ரல் மே வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் மழையும் பெய்யும் மழைக்காலம் வந்து ஏப்ரலில் இருந்து ஜூன் வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதுலாம் வந்து மழைக்காலமாக இருக்கும் வெவ்வேறு மாநிலத்தில எப்படி இருக்குதுன்னா வெவ்வே வேற மாநிலத்தில் வந்து அதிகமாக வந்து மழையும் பெய்யும் குளிர் அதிகமாக இருக்கும்